நம்ம பாடும் போது நம்மளோட பாட்டு மட்டும் இனிமையாக இருந்தால் கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்காது நம்ம பாடும் போது நம்மளோட ஆக்ட்டிவிட்டியுமே நம்மளோட செயலுமே வந்து அவங்க கவனிக்க தான் செய்வாங்க அதனால் நம்ம பாடும் போது கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டுப்பாடுறது கொஞ்சம் நகர்ந்து நகர்ந்து பாடுறது கை அசைக்கிறது காலை கொஞ்சம் ஆடுறது புருவத்தை தூக்கிறது அந்தமாதிரி ஒரு சில செயல்களால் நம்மளோட பர்ஃபாமன்ஸ்ஸை வந்து நம்ம உயர்த்திக்காட்டலாம் அதே மாதிரி நம்மளோட குரல் வந்து இனிமையாக இருக்கணும் அப்படின்றமோது நம்ம வந்து ஐஸ் க்ரீம்லாம் எடுத்துக்கவே கூடாது வெது வெதுப்பான தண்ணீரை வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புளிப்பான கசப்பான காரமான உணவை வந்து நிறையா சாப்பிடாம எடு சாப்பிடாம விட்டுடலாம் அதுக்கு பதில் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்புடணும்மோ என்னென்ன உணவு வகைகள்லாம் நம்மளோட குரலை உயர்த்துதுக்கு சாப்புடணும்மோ அந்த அந்த உணவு வகைகளை நம்ம தேடி தேடி சாப்புடலாம் அதேமாதிரி நம்மளோட பர்ஃபாமன்ஸ்ஸை மற்றவங்க பர்ஃபாமன்ஸ்ஸை விட கொஞ்சம் உயர்த்தி காட்டணும் அப்டின்னபோது நம்ம அதுக்கான தகுதியை இல்லை முயற்சி நம்ம பண்ணிதான் ஆகணும்